செடியெலாம் இப்போ பார்த்திங்கனா இப்போ பாகற்காய் செடியெலாம் நம்ம போட்டொம்னா நிறைய கொடி வந்து அதுலெல்லாம் நிறைய காய் வரும் அதேமாரி அவரக்காய் புடலங்கா பீர்கங்காய் இந்தமாதிரிலாம் போட்டால் நிறைய கொடியாக போய்ட்டு நிறையா வரும் இப்போ மிளகா செடிலாம் பார்த்திங்கனா அது மிளகா காய்த்து நம்ம அந்த மிளகாய காய வச்சு அந்த விதைய நம்ம போட்டுட்டோம் அப்படினாலே ஒரு டூ ஆர் த்ரி டேஸில் அந்த செடியெலாம் வந்துடும் அதேமாரி இப்போ செம்பருத்தி பூலெல்லாம் பார்த்திங்கனா வெதை கொட்டி அது அப்படியே அடுத்து இதெல்லாம் வரும் அதேமாதிரி இந்த பூ இந்த சாமந்தி பூ இந்தமாதிரிலாம் பார்த்திங்கனா வெதை அதுவே தானாக கொட்டி கனகாமரப்பூவெல்லாம் நிறைய அந்த இதெல்லாம் வந்துடும் அப்புறோம் காயில் வந்து வாழைமரோலாம் பார்த்திங்கனா ஒரு ஒரு நம்ம ஒரு மரம் வச்சுட்டாலே போது அது பக்கத்து பக்கத்தில் வந்து நிறைய வந்துடும் அதில் நமக்கு நிறைய யூஸ்ஃபுல் தான் அதுமாரி நிறைய செடிகள்லாம் வரும் நம்ம ஒரு செடி வச்சுட்டாலே போதும்